பெரும்பாலும் வந்து பொருளாதார செய்திகள் இதெல்லாம் வந்து நான் வந்து எப்படி தெரிஞ்சிப்பேன்னா நியூஸ் பேப்பரு இல்லைன்னா ஃபோன் மூலமாக தெரிஞ்சுப்போம் மொபைல் ஃபோன் மொபைலில் வைச்சு நாங்கள் வந்து பார்க்கறது அதனால் தெரிஞ்சுக்கலாம் பொருளாதார இது வந்து எப்படி இருக்குது என்ன நிலமையில இருக்குது இதெல்லாம் வந்து டெய்லியும் பா எப்போவுமே வந்து நாங்கள் வந்து பண்ணுறது தான் பண்ணக் கூடிய ஒரு இது தான் அது எப்படி இருக்குது என்ன ஏது எல்லாமே நாங்கள் வந்து கரெக்டாக பண்ண எல்லாம் என்ன நிலமையில இருக்குது நாட்டு நடப்பு எல்லாம் எல்லாம் வந்து நியூஸ் பேப்பர் ஏதாட்டும் இருக்கிறதுலாம் பார்த்து தெரிஞ்சுக்கினது எல்லாம் பண்ணிணோம் அதாட்டம் பண்ணுறது தான் அதெல்லாம் நான் இது வந்து அதிகபட்சம் வந்து நியூஸ் பேப்பர் ஒரு இல்லைனா வந்து ஃப் மொபைல் மொபைல் ஃபோன் அதில் வந்து பார்த்துப்போம் நிறையா தாட்டம் டெய்லியும் எப்போவுமே வந்து பா பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால ஒன்றும் பெரிசா அந்தளவுலேலாம் நாங்கள் வந்து எதுவும் வர்றதில்லை அது சில செய்திகள் தான் வந்து மனக்கசப்ப ஏற்படுத்தும் ஒரு சில செய்திகள் எல்லா செய்தியுமே அதாட்டம் வந்து படிக்கிறது உண்டு பொருளாதாரம் வந்து எப்படி இருக்குது இப்போ இன்றைக்கி இன்றைய நாட்டு நடப்புப் படி இப்போதைக்கி எப்படி இருக்குது அப்புறோம் நான் நாளைக்கு எப்படி இருக்குது இந்த ஒரு வருஷத்தில் ஃபுல்லாக எப்படி இருந்தது அதுக்கப்புறம் எப்படி இருந்தது இந்த வருஷம் ஃபுல்லாவே ரொம்ப பொருளாதாரம் வந்து அடிமட்டத்தனமாக தான் போணுதா இல்லை வந்து இன்னும் நல்லா நிறை நல்லா இதாக இருந்ததா இது எல்லாத்தையுமே நான் வந்து கணக்கெடுத்து எல்லாமே பார்க்கறது வந்து ஒரு வழக்கமாவே இருக்கிறது தான் அதை வந்து இவங்க வந்து எப்போவுமே வந்து அப்படி பண்ணி தான் பழக்கமாயிடுச்சி சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா அம்மா அண்ணன் எல்லோருமே சேர்ந்து பா படிக்க சொல்வாங்க நியூஸ் பேப்பரெலாம் அப்படி படிச்சு பழக்கமாயி எல்லாமே வந்து ப பழக்கமானது தான் அது வந்து நான் அப்படியே படிச்சு பழக்கமாயி அப்படியே ரொம்ப நேரம் படிச்சு பழகி பழகி அப்படியே வந்து நானும் அதை வந்து நல்லா படிக்க ஆரமிச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து அதை வந்து விட்டுற விடலை அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் பார்த்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் க இப்போயும் இப்போயும் கூட நான் வந்து டெய்லியும் காலைலே எழுந்திரிச்சி தினமும் காலைல எழுந்திரிச்சி போய் இப்போ நியூஸ் பேப்பர் வாங்கி படிச்சு எல்லாம் பண்ணிட்டு தான் வருவேன் அதாட்டம் தான் இப்போ பழகி பழகி இப்போ வந்து நான் வந்து வ எ டெய்லியுமே தினமும் காலைல எழுந்திரிச்சோன்னே நியூஸ் பேப்பர் வாங்கி படிச்சிறது அதாட்டம் தான் பழகிருச்சி எங்கள் வீட்லையும் அதாட்டம் எங்கள் அம்மா அப்பா சித்தப்பா எல்லோருமே வந்து இதாட்டம் தான் படிப்பாங்க நாங்கள் அவர்கள மூலம் அவர்களால தான் நானும் வந்து இதெல்லாம் க நல்லா கற்றுக்கிட்டேன் அது பொருளாதாரம் இப்போ வந்து எப்படி இருக்குது இன்றைய நாட்டு நடப்பு எப்படி இருக்குது அதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா எல்லாரும் சொல்லிக் கொடுப்பாங்க அது இல்லாமல் நான் வந்து அப்படியே பழகி அப்படியே படிச்சு படிச்சு அப்படியே வந்து அப்படியே பழகிருச்சி நான் ப படிக்காமெலாம் ஒரு சில நாள் ஒரு சில நாள் இருந்துருக்கேன் மற்றபடி எல்லா எல்லா நாளும் படிச்சுறது தான் டெய்லியும் இப்போ தினமும் க படிச்சுருவேன் ஆட்டம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி எல்லாத்தையும் கணக்கெடுக்கிறது அது எல்லாம் வரும் எல்லாம் நியூஸ் பேப்பரில் தான் நியூஸ் பேப்பர் மூலம் தான் அதிகம் வந்து வர்றது நியூஸ் பேப்பரில் தான் அதிகம் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கும் எல்லா செய்தியுமே சொல்லப் போனால் வந்து நியூஸ் பேப்பரில் கரெக்டாக இருக்கும் நியூஸ் பேப்பரில் வர்றது தான் அப்படியே வந்து இந்த மொபைல்லையும் அப்படியே வரும் அதுமா மொபைல் மொபைல் நியூஸ் பேப்பரில் வர்றத்துக்கு முன்னாடியே முன்னாடியே மொபைல் ஃபோனில் வந்துடுது இப்போயெல்லாம் இப்போயெல்லாம் ஆன்லைன் தான் எல்லாமேவா அதனால் வந்து எல்லாமே ஆன்லைனில் வந்ததினால மொபைலில் வந்து அதுக்கு முன்னாடியே வர்றதினால அதையும் அப்படியே பார்த்துக்கறது தான் இப்போ வந்து அப்படியே எல்லாத்தையும் கணக்கெடுக்கிறது இது எல்லாமே நாங்கள் வந்து அப்படியே பார்க்கறேன் தான் நான் அதனால் ஒன்றும் பெரிய அளவில் எதுவும் இதெல்லாம் கிடையாது நாங்கள் ஆனால் பா டெய்லியும் எங்கள் வீட்டில் இருக்கிறவுங்க என்ன சொல்லி பழகி அப்படியே சொல்லி சொல்லி பழகுனதுனால எனக்கும் அது வந்து அப்படியே இது பண்ணாமல் அப்படியே அலுப்பு தட்டாமல் அப்படியே படிச்சு படிச்சு பழகி எனக்கும் வந்து ரொம்ப இதாகி அப்படியே பழகிருச்சி எல்லாமே அதனாலே நான் ஒன்றும் பெரிய லெவலில் வந்து அது ஒன்றும் வந்து ஒரு அலுப்பாகலாம் இருக்காது அது நான் அப்படியே படிச்சு டெய்லியும் படிக்கிறது தான் அது அதனால இதுக்கு எதுவும் பெரிசா வித்தியாசெமெல்லாம் தெரியாது அது அப்படியே பழகி போயிருச்சு எனக்கும் அது கட்டாயம் எங்கள் வீட்டில் இருக்கறவங்க எங்கள் ஊரில் எல்லோருமே அப்படி தான் படிப்பாங்க இதாட்டம் இப்போ காலேஜி படிக்கிறேன்னா எங்கே இப்போயும் இப்போ எல்லாமே இது பண்ணிகிட்டு தான் இருக்கேன் இப்போ நியூஸ் பேப்பர் கிடையாது மொபைல் மூலமாக தான் எல்லாம் வந்து பார்த்துத் தெரிஞ்சுக்கிறேன் மொபைலில் எல்லாமே வந்துடுது இப்போ மொபைலில் நியூஸ் பேப்பருக்கு முன்னாடி எல்லாமே வந்துடுது அதனால் மொபைலை பார்த்து அப்படியே தெரிஞ்சுக்கிறது தான் எல்லாமே மொபைலை பார்த்து எல்லாமே அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு எல்லாமே வந்து அப்படியே படிக்க கற்றுக்கிட்டு எல்லாம் அப்படியே போயிக்கிட்டிருக்கு இப்போ இப்போ நல்லா தான் ஓரளவு எல்லாமே ஓகே தான் எல்லாமே வந்து நல்லா தான் படிக்கிறது எல்லாமே வந்து இதாகுது பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறத வந்து நாங்கள் கரெக்டாக பார்த்து எல்லாமே இப்போ பண்ணிக்கிறோம் எங்கள் அப்பா அம்மா தான் க அப்பா அம்மா அண்ணன் பெரியப்பா எல்லோரும் பண்ணுறதுனால தான் எனக்கும் அப்படியே ரொம்ப இதாகி இப்போ வந்து நானும் அதை நல்லா படிக்க பழக ஆரமிச்சுட்டேன்